பொதுவாக ஈரோடு மாவட்டத்தில் வந்து சுயதொழில்களும் விவசாயமும் அதிகளவு நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க சுயதொழில்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நெசவுத்தொழில்னு சொல்லலாம் விவசாயம் பார்க்கும்போது விவசாயத்தில் கரும்போட உற்பத்தியும் சரி நெற்களோட உற்பத்தியும் சரி பருத்தியோட உற்பத்தியும் அதிகளவு இருக்கு அது வந்து ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே அளவாக போதுமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கு இப்போ நெசவுத்தொழில்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு சுலபமாக அவங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்கிறாங்க நெசவுத்தொழில் மட்டும் இல்லாமல் நிறையா சுயதொழில்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து பின்பற்றிட்டு வராங்க இப்போ தமிழ்நாட்டோட மொத்த பொருளாதார வருமானத்துலேயே ஈரோடு வருமானம் தான் பெரிய பங்கு வகிக்குதுன்னு கூறப்படுகிறது